கிருஷ்ணகிரி மாவட்ட டிஸ்டிக்கில் வந்து நாங்கள் நியூஸ்களை எதனா பாக்கிறதா இருந்தால் பேப்பர் மூலியமாகவே படித்து அறிமுகம் தெரிஞ்சுக்கிறோம் பலவகையில் நியூஸ்களும் தெரிஞ்சுக்கறோம் உலக நிகழ்ச்சி என்ன என்ன நடக்குது டெய்லியும் என்ன நிகழ்ச்சினு தெரிஞ்சுக்கிறத்துக்கு தினத்தந்தி மாலை முரசு காலை மலர் இந்து இதுலலாம் பார்த்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் படித்து பாத்தோம்னா பேப்பருங்கள்லே படிச்சி தெரிஞ்சுக்கிறோம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்க டிவி மூலேமாக கூட பாக்கிறது இல்லை செய்திகள் வந்து பேப்பர் மூலியமாகவே படித்து தெரிஞ்சிக்கிறோம் நாங்க உலக செய்திகள் பூராவுமே நாங்கள் அதில் படித்து தெரிஞ்சுக்கிறோம் விளையாட்டுகள் வானிலை இயற்கை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பேப்பர் மூலியமாக படித்தே பாத்துக்கிறோம் தினத்தந்தியில் பார்த்து தெரிஞ்சுக்குறோம் எல்லாம் நாங்கள்